வாழ்க்கையில் வந்துட்டு நான் அதிகமாக மதிக்கிறது என்னனால் கல்வி கல்வி வந்து எல்லா மனிதருக்கும் முக்கியமான ஒன்று க ஒரு விஷயத்த வந்து நம்ம கற்றுக்குறோன்னா கல்வி மூலிமா நிறையா வந்து நம்ப கற்றுக்குலாம் சொல்லப்போனால் வந்துட்டு நிறைய தமிழ் வரலாற்று நிறையா ரைட்டிங்ஸில் வந்து சொல்லிருக்காங்க மன்னன் கூட கம்பேர் பண்ணும்போது படித்தவங்களுக்கு தான் நிறையா மதிப்பிருக்கும் மன்னனுக்கு வந்துட்டு சென்ற இடத்துல வந்துட்டு அவங்க தெரிஞ்சுருந்தால்தான் வந்துட்டு மரியாதை கிடைக்கும் ஆனால் படிச்சவங்களுக்கு போகிற இடமெல்லாமே மரியாதை கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது கல்வி தான் வந்துட்டு அழியாத செல்வமாகருக்கு அப்படின்ற ஒரு கல்வியை வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்போதுமே வந்து கற்றுக்குணும் படிக்கிறதுக்கு வந்து எல்லையே இல்லை கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்வாங்க அந்த மாதிரி படிப்புக்கு வந்து எல்லையே இல்லை வாழ்க்கையில் வந்து படித்துக்கிட்டே வந்து இருக்கலாம் படி படிப்பு மூலிமா வந்து நிறையா கற்றுக்கலாம் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குலாம் ஒரு விஷயம் வந்து நம்ம படிக்கிறது மூலிமா தான் கற்றுக்குறோம் இப்போ ஒரு நியூஸ்னால் அதை வந்து படித்து கற்றுக்குறோம் அதை மாதிரி படிப்புன்றது வந்து மனிதனுக்கு ரொம்ப தேவை அதனால் நான் வந்து படிப்பை வந்து ரொம்பவே மதிக்கிறேன் வாழ்க்கையில்